இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்து அஞ்சு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்து ரெண்டு இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்து அஞ்சு இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து அஞ்சு